ஆ நாங்கள் இங்கே வந்து திருச்சிலேருந்து பேசுகிறோம் அந்த எனக்குக் கொஞ்சம் ரோஸ் தேவைப்படுது ஒரு ரெண்டுக் கிலோ வேணும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வேணும் எனக்கு இன்னைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி கிலோ என்ன வில வரும் ஆ சரி ம் ஏன்னா இங்க பொக்கே செய்கிறத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனு ரிஷப்ஷன் வச்சிருக்கோம் அந்த ரிஷப்ஷன்ல வந்தவங்களுக்குலாம் ரோஸ் கொடுக்குணும் பொக்கேயா பண்ணித் தரலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் தேவை ஓ பொக்கேயே செஞ்சு நீங்கக் கொடுத்துருவீங்களா ஓ ஒரு பொக்கேக்கு இந்த ரேட்னு சொல்லிப் பொருள் சொல்லிடுவிங்க அப்படியா அப்போ நூறு பொக்கேன்னா இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக் கொடுத்துருவீங்க இல்லை அஞ்சு வைக்கணும் அஞ்சு வைக்கணும்

அப்படியா சரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் கொடுத்துருவீங்களா எப்படி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லணுமா ஆ ஓ முத நாளே ஆட்ரு பண்ணிர்ணும் ஓ அட்வான்ஸ் எப்படி பண்ணும் சார் அட்வான்ஸ்

சரி அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு பொக்கே மட்டும் முதக் கொடுங்க சாம்ப்பிளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது எப்படி டெக்ரேட் பண்ணிருக்கீங்கள் பார்க்குறேன் அஞ்சுக்கு எவ்வளோ பே வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னால் அஞ்சை அனுப்பி வச்சிட்டு சொல்லுங்கள் நான் ஜிபே பண்ணி விட்றேன் அதுக்கப்புறம் நான் பொக்கேக்கு அதை பார்த்துட்டு நான் வீட்டில கன்சல்ட்டு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா க்ளீனாக இருக்கணும் ஃபினிஷிங்கு நீங்கள் கொடுக்குற இந்த அஞ்சிக்கு நாங்கள் நூறுக் கொடுப்பேன் அதனால் அஞ்சு பொக்கேவை நல்லா திருத்தமாக செஞ்சு என்ன ரேட்டுன்னு போட்டு எங்களுக்குப் பண்ணுங்கள் அதைப் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளேப் பண்ணுறேன்

இந்த நம்பர் தானே காண்டக்ட் நம்பர் ஆ சரி என்னுது இந்த நம்பர் தான் இந்த இதுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பிடுங்க அஞ்சு பொக்கே நான் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் அதுக்கு நீங்கள் கொண்டாந்து கொடுத்து கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் உங்களுக்கு ரிப்ளேப் பண்றேன் எத்தனை பீஸ் வேணும் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால் உடனே ஆட்ரு எடுத்துக்கலாம்

ஆ இல்லை மாலைல்லாம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டோம் இப்போ பொக்கே தான் வேணும் நமக்கு இதுலாம் தெரியாது எனக்கு நீங்கப் பண்ணி தர்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஏ ஒரே இடத்துலியே சொல்லிருப்பேன் அடுத்த ஆட்ரு ஏதாவது வந்துதுன்னால் நான் சொல்கிறேன் சரிங்க ஆ வெல்கம் ஆ சரி நீங்கள் அனுப்புங்ள் அனுப்பினோன்னே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்